அண்ணா கோவிட் எல்லாம் பரகிற சமயம் மாஸ்க்கெல்லாம் போட்டுவிட்டு வேலை செய்யுங்கண்ணா எனக்காக மட்டுமா சொல்கிறேன் உங்களுக்காகவும் தான் சேர்த்தி சொல்கிறேன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது கேபும் சுத்தமாக இல்லை இதை பற்றி நான் எங்கேயாவது புகார் தான் கொடுக்கணும் இதுக்கு மேலே தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுகிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்கண்ணா ஏ அண்ணா இப்படி பண்ணுறீங்க